ஹலோ சொல்லுங்கள் மேம் எஸ் மேம் எங்கே போகணும் எப்போ போகணும் எத்தனை நாள் மேம் மூணு நாளா ஓகே மேம் போகலாம் மேம் என்னைக்கு போகிறோம் ஓகே மேம் ஆ ஒரு வேன் மாதிரி ஒன்று இருக்குது மேம் அதில் பதினோரு பேர் போகலாம் ஆ அது வேணால் ஓகே எடுத்துக்கிறீங்களா அது வந் வந்து ஒரு நாளைக்கு லெவன் தௌசண்ட் அந்தமாதிரி ஆகும் மேம் நீங்கள் ஓகேன்னால் நம்ப டென் தௌசண்ட் கூட பண்ணிக்கலாம் ட்ரைவரோடய பேக்கேஜ் வந்து ஆ அந்த வேன் நல்லாயிருக்கும் மேம் நான் உங்களுக்கு அந்த வேனோடய ஃபோட்டோ கூட அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்க நல்லாயிருக்கும் அந்த வேன் ஓகே மேம் நல்லாயிருக்கும் அது ஏசியும் இருக்குது நீங்கள் ஏசி வேணால் ஏசி போட்டுக்கலாம் த்ரீ டேஸ்லையா மேம் பண்ணிடலாம் மேம் பண்ணிடலாம் ஓகே மேம் பண்ணிடலாம் மேம் மொத்தமாக அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டுடலாம் பேக்கேஜ் மாதிரி போட்டு உங்களுக்கு அனுப்பின எஸ் மேம் ஃபுட்டு எல்லாமே மேம் ஹோட்டலும் நம்பளே பார்த்துப்போம் நீங்கள் வெறும் வந்தால் மட்டும் போதும் மொத்தமாக ஒரு எத்தனை பேர் வரேன்னு சொன்னீங்க ஏழு பேர் தான அதை அப்படியே ஒரு பேக்கேஜ்ஜாக போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேம் வாட்ஸ்ஆப்பில் கூட அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்க வேனோடய ஃபோட்டோவும் அனுப்புகிறேன் இல்லைன்னா நீங்கள் நேரில் வந்து கூட பாருங்க ஆ உங்களுக்கு பிடிக்குன்னா நான் என்னென்ன ப்ளானு என்னென்ன ஃபுட்டெலாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அதெல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் பேசிவிட்டு சொல்லுங்க ஓகே மேம் ஓகே மேம் ஷோர் மேம் உங்கள் நேம் மேம் உங்கள் நேம் ஓகே மேம் சேவ் பண்ணி வச்சுக்குறேன் மேம் நான் டீடியல்ஸ்லாம் சொல்கிறேன் ஓகே மேம் ம் தேங்க்யூ மேம்